நாங்கள் நகரத்துக்குப் போகாததுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்குதுங்க அது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இப்போது சுற்றி இருக்கற சொந்தக்காரங்க எல்லோரையும் நம்ம மிஸ் பண்ணி அங்கே போய் இருந்து இருக்கோம் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதுக்கு அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இல்லாமல் இருக்க முடியலங்க அவங்களாம் வந்து இருந்தாங்க அப்போ சந்தோஷமா இருக்குது அங்கே போய் நாங்கள் நகரத்தில் போய் ரொம்ப தனிமையாக இருக்கற மாதிரி சந்தித்தோம் எங்களுக்குப் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புடின்னா கிராமத்தில் தான் சந்தோஷமா இருந்தோம் இங்கே நகரத்துக்கு வந்தோம் அப்படின்னா தண்ணிக்கு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சி வீட்டு வாடகையே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க அதுவும் இல்லாமல் எல்லாத்தேயும் எழந்து இங்கே தனியாக இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து நகரத்தில் வந்து இருக்கிறதுக்குக் கிராமத்திலேயே இருப்போம் அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு நல்ல பெசிலிட்டிஸ் இருந்தது அதில் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது அப்படின்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொருத்தரையும் அறிமுகம் பண்ணும் அவங்க ஒருத்தவங்க ஏமாற்றிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏமாற்றுற மாதிரி நடத்துக்கிறாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொழிலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கொஞ்சம் ச சாப் சாப்பாடு இதுக்கெலாம் கொஞ்சம் ஜாலியாக இருந்தோம் பசங்க எல்லோரும் ஒன்றாதான் இருப்போம் எங்களால் முடித்தது எல்லோருமே ரொம்ப இதாகதான் இருப்போம் ஆனால் பசங்கலாம் இல்லாமல் இங்கே ரொம்ப சிரமமாக இருக்குது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதாக இருக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ நகரத்துக்குதான் வந்து இருந்தோம் அண்ணனுக்கு வேலை கிடைச்சி நகரத்துக்குப் போனோம் அந்த நகரத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ் சிரமமாக இருக்குங்க ஒன்றும் பண்ண முடியல ஆனால் இதுவே நாங்கள் கிராமத்துலேலாம் கொஞ்சம் நல்லா இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடுலாம் எல்லா நல்லா நாங்களே எங்கள் கையால் வரும் அது விவசாயம் உள்ள பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் சந்தோஷமா இருக்கும் விவசாயத்தை அதல்லாம் வந்து மிஸ் பண்ணோம் நகரத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ந நகரம் எங்கள் தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லோரும் இருப்போம் ஒன்றா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்ப்போம் ஆனால் நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் சந்தோஷமா இருந்தோம் கொஞ்சம் சம்பாரித்தாலும் கொஞ்சம் அளவுக்கு ஆனால் சிட்டியில் பார்த்தா எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு ஓடுகிறாங்க என்னனே தெரிய மாட்டேங்கிது ஆனால் அவங்க ஓடும் போது ரொம்ப பார்க்கும் போது சம்பாதிக்கணும் ஆசையாக இருக்கும்தாங்க ஆனால் நம்ம வீட்டு வாடகை சாப்பாடு இதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே நமக்கு எல்லாம் போய்விடும் அதைவிட நமக்கு என்ன சாப் சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போனோம்னால் வெறும் ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்டு சீக்கிரம் போய் சே இறந்துடுவோம் ஆனால் நாங்கள் நீங்கள் நக கிராமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனை கிடையாதுங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நமக்கு என்ன தோணுதோ செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாமே நமக்கு காட்டில் கிடைச்சிரும் நம்ம விவசாயம் பண்ணுறோம் அதன் மூலயமா சாப்பிட்டுக்கிறோம்